மீன் பிடிக்கிறப்போ நுட்பங்கள்னு பார்க்குறப்ப வந்து மீன்கள் வந்து இப்போ இப்போ நம்ம கடலுக்குள்ளே இறங்குனதும் முன்னாடியே கிடைக்கும்லாம் சொல்லிட முடியாது ஒவ்வொரு டைம்ல இப்போ டே டைம்ல போனால் எங்கே கிடைக்கும் நைட் டைம்ல போனால் எங்கே கிடைக்குன்ற அந்த இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ மெஜாரிட்டி மீன்கள்னு பார்க்குறப்ப வந்து அது எப்பவுமே கொஞ்சம் ஆழ்கடல்ல போய் தான் மீன் பிடிக்கிறதுதான் வந்து ஒரு நல்லது அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் வந்து மீன்கள் வந்து ஏராளமாக நமக்கு கிடைக்கக் கூடியதாக இருக்கும் நமக்கு வந்து போட்டதும் வந்து மீன் வந்து நம்ம வலையில் விழுந்துருமானா இல்லை விழுகவே விழுகாது போட்டு அது வரம்வரையும் நம்ம வந்து காத்திருக்கணும் அது காத்திருந்து வந்ததுக்கப்புறந்தான் வந்து மொத்தமாக வந்து அது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டாலும் இல்லை அது ஒவ்வொரு இடத்துல இந்த டைம்ல அப்படின்ட்டு ஒரு கால்க்குலேஷன் இருக்கும் இன்னொன்று அதோடய இனப்பெருக்க காலத்தில் வந்து அது வெளியேவும் வராது ஸோ அதுக்கேற்றாப்ல டைம் பார்த்துதான் நம்ம வந்து போய்ட்டு அந்த மீன்களையும் வந்து பிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி கிளம்புறப்ப என்ன பண்ணுவோம்னா ஒரு நம்ம இன்றைக்கி காலையில் போனோம் நைட்டு வந்துட்டோம் இது நயன் டூ சிக்ஸ் ஜாப்பெலாம் இருக்காது ஒரு மிட்நைட்ல அந்த டைம்ல கிளம்புவோம் ஒரு ரெண்டு நாள் ஆகலாம் மூன்று நாள் ஆகலாம் இல்லை வந்து ஒரு வாரம் கூட ஆகலாம் மீன் கிடைக்காமலியும் திரும்ப வரலாம் ஸோ இதெல்லாம் சொல்லவே முடியாது எப்போ மீன் கிடைக்கும் எப்போ மீன் கிடைக்காதுன்லாம் ஸோ அதுக்கேற்றாப்புல தான் அது அந் அத்தனை நாளைக்குரியது தேவையானது வந்து அந்த உணவுப் பொருளாக இருக்கும் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த படகுலேயே வந்து சமைச்சு சாப்பிடக் கூடியதாகதான் இருக்கும் இல்லை முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சு கொண்டு போறதாகவும் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு கூட்டமாக தான் கிளம்புவோம் தனித்தனியாக ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு போட்ல ஏறி உட்காந்து சும்மா அப்படியே படத்தில் காட்டுற மாதிரி போய்ட்டு அப்படியே வந்துடவும் முடியாது ஒரு கூட்டமான ஒரு க்ரூப் சேர்ந்து இப்போ மொத்தமாக போனோம்னா அந்த ஊர் மக்கள் எல்லோருமே சேர்ந்துதான் போகக்கூடியதா இருக்கும் அங்கே உள்ள ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து அப்படி போறதில் வந்து கண்டிப்பாக அங்கே நிறைய வந்து தடைகளும் ஏற்படக்கூடியதாக இருக்கும் தினமும் வந்து தினமுன்னு பார்க்குறப்ப வந்து கண்டிப்பாக வந்து மீன் பிடியவே வந்து ஒரு தொழிலா வச்சிருக்கப்போ வந்து ஃபுல் டே வந்து அந்த மீன் ஒரு ஒரு வாரம் போய் பிடிச்சிட்டு ஒரு ஒரு வாரமாக அந்த கடலுக்குள்ளே இருக்காங்கன்னால் அடுத்து அந்த மீன்கள் வந்து விற்பனை ஆகிடுச்சுனா ஒரு ரெண்டு நாளிலையோ மூன்று நாளிலையோ திரும்ப கிளம்புற மாதிரி இருக்கும் தினமும் இவ்வளோதான் துரோம்னு செலவிடணுன்னெலாம் இல்லை நமக்கு எவ்வளோ தூரம் மீன் அன்றைக்குரியது வந்து எவ்வளோ தூரம் நமக்கு இவ்வளோ கிடைக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்ல போயிருப்போம் அது கிடைக்கிற வரையும் இருப்போம் இவ்வளோதான் இந்த நேரம் வரையும்தான் கிடைக்கணும் இந்த நேரம் வரையும்தான் வேலை பார்க்கணுன்றதுலாம் இல்லை நமக்கு எவ்வளோ தூரம் அங்கே கிடைக்குதோ அந்த நேரத்தை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வர மாதிரிதான் இருக்கும்